எங்கள் பகுதியில் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் என அனைவருமே இருக்கின்றோம் அதில் இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளின் முக்கியமானது என்று கூறவேண்டுமென்றால் சூரசம்ஹார விழாவாகும் சூரசம்ஹார விழாவானது மிக விமரிசையாக கொண்டாடப்படும் மேலும் அதன் முக்கிய கடவுள் முருகக் கடவுளாகும் இப்பண்டிகையின் நடுநாயகன் முருகக் கடவுள் ஆவார் இப்பண்டிகையானது மொத்தமாக ஆறு நாள் கொண்டாடப்படும் தீபாவளிக்கு அடுத்த நாள் முதல் நாள் ஆரம்பித்து சஷ்டி வரைக்கும் மொத்தமாக ஆறு நாள் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆறாவது நாள் சஷ்டி திதி வரும் அன்று தான் இப்பண்டிகையின் உச்சக்கட்ட நிகழ்வாகும் சஷ்டி திதி அடிப்படையில் சூரசம்ஹார விழாவானது சூரசம்ஹாரம் நடைப்பெறும் மேலும் சூரசம்ஹாரம் முடிந்த உடன் முருகக் கடவுளுக்கு திருமண நிகழ்வு இவ்விழாவின் மிக முக்கிய அம்சமாகும்